புகைப்படம் புகைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமின்றி அது சில தொழிலாகவும் மாறி வந்துள்ளது புகைப்படம் நம்ம இது ஃபோன்களிலும் அல்லது கேமராக்களிலும் எதில் வேண்டுமென்றால் எடுக்கலாம் ஃபோனில் எடுப்பதை விட கேமராவில் புகைப்படம் எடுப்பதன் மூலம் நன்கு புகைப்படத்தை நாம் பார்க்க முடியும் புகைப்படம் என்பது ஒரு கலையாகும் அது தெரிந்தவர்கள் சிலர் மட்டுமே ஃபோனில் எடுத்தாலும் அது ஒரு கலை இருந்தால் மட்டுமே அழகாக எடுக்க முடியும் என்பது அது தெரியும் அனைவருக்கும் சில ஃபோன்களில் மட்டுமே புகைப்படம் நன்றாக இருக்கும் முக்கியமாக ஐஃபோன் என்பவற்றில் புகைப்படம் எடுத்தால் அதன் தன்மை குறையாமல் இருக்கும் புகைப்படம் உடையாமல் இருக்கும் எனவே அதில் புகைப்படம் என்பதற்காகவே சிலரும் ஐஃபோன்கள் வாங்கி வருகின்றனர் ஐஃபோன் என்பது எளிய விலையிலும் கிடையாது அதன் விலையும் மிகவும் அதிகம் புகைப்படம் என்பதற்காக ஃபோனை அனைவரும் வாங்கிப் பயன்படுத்துகின்றனர் அது மட்டுமின்றி சில காதுகுத்து திருமண நிகழ்வுகளில் தனது மகிழ்ச்சியை மறக்கக் கூடாது என்பதற்காக அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் முக்கியமாக தெரிந்தவர்கள் வருவதை யாரேனும் தெரிந்தவர்கள் வந்தால் அவர்களுடன் புகைப்படத்தும் எடுத்து வைத்தால் அது மறக்காமல் இருக்கும் எனவே புகைப்படம் அனைவரும் எடுத்துக் கொள்வார்கள் எனவே புகைப்படம் என்பது ஒரு வகை கலையாகும் அக்கலையை யாரேனும் யாரேனும் வீணாக்க மாட்டார்கள் புகைப்படம் என்பது ஒரு தொழிலாகவும் சிலர் பயன் பயன்பெற்று வருகின்றனர் சிலர் ஒரு கல்யாண மண்டபத்திற்கு சென்று புகைப்படம் அன்று முழுவதும் எடுத்துக் கொடுத்தால் அவர்களுக்கு ஏற்றவாறு மதிப்பு வருமானம் கிடைக்கின்றன எனவே அத்துறையிலும் சிலர் முன்னேற்றத்தை அடைந்திருந்தனர் புகைப்படத்துறை என்பது மிகவும் நன்றான துறை அதில் உள்ள பொருட்களில் அதாவது கேமராவில் உள்ள பொருட்களின் விலை எல்லாம் மிகவும் அதிகமாக காணப்படும் ஒரு லென்ஸின் விலை ஐம்பதாயிரம் அப்படி என்றெல்லாம் கூறுவார்கள் எனவே புகைப்படத்துறை என்றும் சிறப்பித்து வருகின்றன